உள் நம்ம தமிழ் மக்கள்லையே நிறைய நியூஸ் சேனல்ஸெலாம் இருக்குல்லையா பட் ஆனால் நாங்கள் எல்லா நம்ம தமிழர்கள் வந்துட்டு தமிழில் நியூஸ் வாசிப்பாங்க மற்ற வெளியில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்கவங்க தாய்மொழி என்னமோ அந்தந்த மொழியில் அவங்க செய்திகளை வந்துட்டு படிப்பாங்க இப்போ நம்ம த தமிழ்காரங்களே எப்படின்னா

ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி இங்கிலிஷை கம்யூனிகேஷன் டெவெலப் பண்ணுறதுக்காக இங்கிலிஷை வந்துட்டு டெவெலப் பண்ண சொல்கிறாங்க நியூஸ்பேப்பர் வந்துட்டு இங்கிலிஷ் பேப்பர் வாங்கி படித்தோம்னாலே நம்பளுக்கு கம்யூனிகேஷன்ஸ் ஸ்கில்லும் வளரும் இங்கிலிஷ் நாலேஜும் வளரும்னு சொல்லிட்டு நிறைய படிக்க சொல்கிறாங்க ஸோ தமிழ் இப்போ நம்ம சைடே வந்துவிட்டு நிறைய இங்கிலிஷ்லேயே பேசுகிறாங்க இங்கிலிஷ் பேப்பர் நிறைய வாங்குகிறாங்க தமிழை விட பட் தமிழ் என்றைக்குமே அழியாது தமிழ் தாய்மொழி ஸோ தமிழ்லையும் படிக்கிறவங்க இருக்காங்க இங்கிலிஷ் பேப்பரும் வாங்கி படிக்கிறவங்களும் இருக்காங்க கிராமத்து சைடில் வந்துட்டு பெரிசா நியூஸ் பேப்பர் வந்துவிட்டு வாங்கி படிக்க மாட்டாங்க நகரம் சைடுனால் கண்டிப்பாக எல்லா கடையிலையும் வாங்குவாங்க வீட்டில் அப்பார்ட்மென்ட்ஸ் எல்லாவே எல்லோருமே நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குவாங்க கடைகளில் வந்துட்டு படிக்கிறதுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ யூஸ் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க பட் அவங்க அவங்க லாங்குவேஜில் அவங்க அவங்க வந்துவிட்டு நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பாங்க தமிழ் கா சைடு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்துட்டு மோஸ்ட்லி படிக்க மாட்டேறாங்க தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க இங்கிலிஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க அவங்களுக்கு எதில் வந்துட்டு ரொம்ப கம்பர்டஃபுலாக இருக்கோ அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கிறாங்க உள்ளூர் மொழியிலயே படிக்க தினகரன் தினத்தந்தி இந்தமாதிரி அந் மாலை அந்திமாலை இந்த மாதிரி நம்ம சைடு தமிழ்ல வர்ற நம் தாய்மொழில வர்ற நியூஸ் பேப்பரை வந்து படிக்கிறாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதை விட டீவியில் தொலைக்காட்சியில் நிறைய பேர் பாக் பார்க்குறாங்க ஃபோனில் பார்க்குறாங்க அதனாலே இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறது கொறஞ்சிருச்சு ஃபோன்ல முன்னெல்லாம் எல்லாம் பேப்பர்ஸில் தான் நம்ப என்ன ஒரு இன்பர்மேஷன் நம்ப தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் ஃபோனில் ஃபோன் இருக்காது பேப்பர் தந்தி தபால் இதுமாதிரி பட் இப்போ வந்துட்டு ஃபோன் இருக்குது டீவி டீவி வீட்டில் இருக்கறவங்க டீவி பார்க்குறாங்க பட் மோஸ்ட்டாக ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாம் ஏதாவது ஒன்று தெரியலைன்னாலும் கூகுளில் போயிட்டு ஃபோனில் பார்த்துக்கிறாங்க நியூஸ் பார்க்குறத விட நம்பளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னால் கூகுளில் போய் பார்த்துக்கிறாங்க ஏதாவது வேணும்னால் நியூஸ் சேனல்ஸ் ஃபோன்லையே யூடியூப் கூகுள் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் நியூஸ் வந்துட்டு நம்ப ப பப்ளிஷ் ஆயிகிட்டே இருக்குது ஸோ நம்பளுக்கு ஏதாச்சிம் வேண்டும் அப்படின்னா ஃபோன்லையே மோஸ்ட்லி பார்த்துக்கிறாங்க பட் நியூஸ் பேப்பர்ஸ் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அதை அழிய அழியல மோஸ்ட்டாக இப்போ எல்லோரும் நியூஸ் பேப்பரை தவிர்த்து ஃபோனில் பார்க்க ஆரமிச்சுட்டாங்க படிக்கிறதை விட கண்ணால் பார்த்துட்டு கேட்டுவிட்டு அந்தமாதிரி போய்கிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பர் கம்மியாயிருச்சு